திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார நிதியுதவி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இப்போது நிறையா அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இதெலாம் இருக்குது அரசு மருத்துவமனையில் நம்ம சிகிச்சை இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌன்ட் வரைக்கும்தான் அவங்க வந்து இலவசமாக சிகிச்சை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அதிகமாக பணம் தேவைப்படும் அப்போ பணம் தேவைப்படும்போது நம்ம என்ன பண்ணுவோம் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் ரெண்டு திட்டம் இருக்குது ஒன்று வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டம் இப்போ வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்னு பேரை மாற்றிருக்காங்க ஒன்று இன்னொன்று வந்து பிரதமர் பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காப்பீட்டு திட்டம் இருக்குது இந்த ரெண்டுத்து காப்பீட்டு திட்டத்துலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு மேலே இல்லை ரொம்ப அதிகமாக செலவாகுது அப்படின்னா காப்பீட்டு திட்டம் மூலயமா நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி நம்ம வந்து அதன் மூலயமா சிகிச்சை பெற்று நம்ம வந்து நம்மளுடைய நோயை வந்து போக்கிக்கலாம் இதுதான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற உதவி அதாவது சுகாதார உதவி இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க